சார் வணக்கம் இப்போது நான் சாப்பாடு உங்கள் கிட்ட ஆர்ட்ரு பண்ணிருக்கேன் இப்போ நான் ஆர்ட்ரு பண்ண சாப்பாடு இங்கே வந்து சேர்கிறதுக்குள்ள அது ஆறி போயிடும் அப்படினு எனக்கு தோணுது இப்போ நான் ஆறிடுச்சி இந்த மழை காலத்தில் அப்படினா எப்படி என்னால் சாப்புட முடியும் அதனால அந்த சாப்பாடை ஒரு ஹாட் பாக்ஸ்லையோ அல்லது இல்லைன்னா அந்த காப்பர் பையி இருக்குது இல்லைங்களா அதை நல்லா சுற்றி கொஞ்ச நேரம் நல்லா தாங்கிற மாதிரி சூடு நல்லாவே தாங்குகிற மாதிரி கொடுத்திங்கன்னா எங்கள் எல்லாமே சாப்புடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா எங்கனால வீட்டில் சமைக்க முடியல அப்படின்ற ஒரு நிலமைக்கு தான் நாங்கள் உங்க கிட்ட நாங்க ஆர்ட்ரு பண்ணுறோம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி கொடுக்குற சாப்பாடு வந்து எங்களுக்கு நல்லா தரமாகவும் சூடாகவும் இருந்துச்சுனா நாங்கள் இன்னும் உங்கள் கம்பெனி வந்து தான் அதிகமாக வளரும் அதே இதே நாங்க சூடாக இருந்துச்சின்னா நாங்கள் நாலஞ்சி பேத்துக்கிட்ட உங்களை உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது உங்கள் கம்பனிக்கு மேலும் பிஸ்னஸ் அதிகமாக வரலாம் ஸோ நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் போது அதை ஒரு நல்ல விதமாக ஒரு சூடு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாங்குகிற மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹை ஜீனிக்காக எங்களுக்கு கொடுத்திங்க அப்படினா நாங்கள் சாப்புடுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கூட கொஞ்சம் ஹெல்தியாக ஒரு நல்ல இதாக பண்ணி கொடுத்திங்கன்னா நான் எங்களோடய காலத்தின் கட்டாயத்தின் காரணமான உங்க கிட்ட எங்கனால உணவு வாங்குகிற ஒரு நிலமைக்கு தள்ள பட்டிருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற டைமிங்க்கு நம்மனால எழுந்திரிச்சி நம்ம வீட்டு வேலைய பார்த்துட்டு நம்மனால சமைச்சி போக முடியல அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கான எங்களோட உணவு நாங்கள் எப்படி எதிர்பாக்குறோமோ அந்தமாதிரி எங்களுக்கு காலம் தவறாமையும் அதேமாதிரி கரெக்டான ஒரு சுவையோடையும் அப்படி கிடச்சிதுனா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிப்போம்